நான் மீஷோவில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அதாவது ஆறு பாக்ஸஸ் வாங்கினேன் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு அந்த பாக்ஸ் எதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரிட்ஜில் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நாங்கள் வெஜிடபுள்ஸை வச்சு மேலே பாக்ஸ் போட்டு மூடிவிட்டு வச்சேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட அந்த காய்கறிகள் வந்து வேஸ்ட்டாவே ஆகாது அது வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு நல்ல யூஸாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காயெலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு வைப்போம் உடனே வீணாகிடும் இது நான் பாக்ஸில் போட்டு குளோஸ் பண்ணி வைக்கிறதாலே எனக்கு காய் வந்து எப்போதுமே ஃபிரெஷ்ஷாகவே இருக்குது அதே சமயம் ஃபிரிட்ஜும் வந்து அழுக்காகாமல் காய்கறியும் அழுகி அந்த மாதிரி இது பண்ணாமல் டா பாக்ஸில் இருக்கிறதுனால எனக்கு பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது